சின்ன வயசில் இருந்து எங்கள் அம்மா எல்லாம் வந்து வீட்டிலேயே தோட்டம் போட்டு மாடி தோட்டம் மாதிரி போட்டு அங்கே நமக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் எடுத்து வாங் எடுத்துக்குவாங்க வீட்டுக்கு அது நல்ல ஆரோக்கியமாகவும் சத்தானதாகவும் இருந்துச்சு இதை பார்த்து வளர்ந்த எங்களுக்கு நாங்களும் இந்தமாதிரி தோட்டம் போட்டு நல்ல சத்தானது ஆரோக்கியமானதாக மக்களுக்கு கொடுக்கணுன்னு தோணுச்சு அதனால நாங்கள் சின்னதாக எங்கள் முடிஞ்ச அளவு ஒரு ஏக்கராவில் தோட்டம் வச்சிருக்குறோம் அதில் வாழை கரும்பு இந்த மாதிரியே போட்டிருக்கும் கீரை காய்கறிகள் வகைகள் கிழங்கு வகைகளெல்லாம் போட்டிருக்குறோம் அன்றாட தேவைக்கு நாங்கள் எடுத்தது மீதி கொண்டு போய் மார்கெட்டில் தினமும் உழவர் சந்தைக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் கொடுத்துட்டு எங்கள் தேவைக்கு நாங்கள் காசு வாங்கிக்கிறோம் நிறைய அந்த வாழை மஞ்சள் கரும்பெல்லாம் இருந்துதுனால் அதெல்லாம் வந்து மார்கெட்டுக்கு கொண்டு போய் மண் ஹோல்சேலாக போட்டுடுறோம் அந்தமாதிரி போட்டு காசு வாங்கிக்கிறோம்